ஆற்றிலிருந்து தண்ணீர் எங்களுக்கு டேங்க் மூலமாக சுத்திகரித்து குழாய் மூலியமாக எங்கள் வீடுகளுக்கு வருகின்றன அதை வைத்து நாங்கள் எல்லாரும் உபயோகப்படுத்தி கொள்கிறோம் இன்னும் நிறைய கிராமங்களுக்கு தண்ணீர் செல்லாமல் உள்ளது எல்லா கிராமங்களுக்கும் தண்ணீர் செல்லும் செல்ல அளவுக்கு செய்து தர வேண்டும்